ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் இப்போ இப்போது மெட் ஆ மெட்ரியல்லாம் நீங்கள் சப்ளே பண்ணால் கூலி எல்லாம் விலவாசி தான் இப்போல்லாம் மேஸ்திரிங்க சரியா சரியா வர்றதில்ல இப்போது கூலிங்க ஆளும் கிடைக்கிறதில்ல சரியா எப்படியும் கூலி ஆளுக்கு ஒரு நானூருபா ஐந்நூறுவா லேடீஸ்க்கே தரணும் ஜென்ஸ் எடுத்தால் ஆம்பளைங்களுக்கு எடுத்தாவே எழுநூறு எண்நூறுபா தரணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வர்றதில்ல எப்படியும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐந்நூறுபா செலவாகும் சார் ஒரு நாளுக்கு காலைம்பர கூலி ஆளுக்கு எல்லாம் சேர்த்து ம் ம் லேபர் சார்ஜா லேபர் சார்ஜ் ஆனாலும் உங்களுக்கு எப்படியும் இருபத்தஞ்சாயிர்ருபா ஆகும் சார் அடிக்க ஆமாம் சார் ம் இருபத்தஞ்சாயிர்ருபா இருபதுலேர்ந்து இருபத்தஞ்சிருவா ஆ ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா வரும் இருபத்தஞ்சாயிரம் ம் ம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சார் இதெல்லாம் எல்லாம் ஆமாம் அதெல்லாம் ஓட்டணும் தரணும் வாடகை தரணும் அதெல்லாம் ம் ஆமாங்க சார் அதெல்லாம் வாடகை தரணும் எப்படியோ முப்பது முப்பத்தஞ்சிக்கு மேலே போகமாட்டேன் நாலாயிர்ருபாய் ஆமாம் சார் காம்பினேஷன்னும் கம்மியாக வரும்

கம்மியாகும் சார் கு ஒன்னே முக்கால் ஒன்றரை லட்சம் ஆகிடும் சார் எப்படியும் ஒன்றரை லட்சத்துக்கு மேல ஆகிடும் உங்களுக்கு ஆமாம் சார் வாங்கி போட்டாக்கா உங்களுக்கு ஆமாம் அப்படின்னா இன்னும் காஸ் குவாலிட்டியில் நீங்கள் கொஞ்சம் கேட்குறா மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்பெனி ப்ராண்ட்டு எடுத்தாலும் இன்னும் குவாலிட்டி ஜாஸ்தியாக தருவாங்க இதில் அதுமாதிரி லோக்கல் குவாலிட்டி போட்டாக்க இன்னும் கம்மியாக வரும் சார் உங்களுக்கு இந்த ரேட்டில் பார்த்தா தான் ஓகேங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ